எங்கள் பகுதியில பார்த்திங்க அப்படின்னா இது கிராமம் அப்படிங்கிறதால நிறையவே மரங்கள் ஆறுகள் குளங்கள் காடுகள் வயல்வெளிகள் இதுல்லாம் அதிகமாக காணப்படும் அதனால இங்கே நிறைய பருந்து கழுகு காகம் பச்சைக்கிளி புறா மரங்கொத்தி மீன்கொத்தி கல்லுக்குருவி கொக்கு இந்த மாதிரி பறவை வகைகள் எப்போதுமே பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம வீட்டு வெளியிலையோ இல்லை கொல்லைப்புறத்துக்கு வந்தோம் அப்படினா கூட எப்போதுமே பறவைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுவே நம்ம மனசுக்கு ஒரு ஹேப்பி மூடை க்ரியேட் பண்ணும் நமக்கு எங்கள் வீட்டு பின்புறம் வயல்கள் நிறைய இருக்கறதால் பருந்து கழுகு காகம் புறா வகைகள் எப்போதுமே நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கனா எல்லாமே பார்க்கறத்துக்கு ஆசையாகவும் அந்த சத்தத்தை கேட்கறத்துக்குமே இனிமையாக இருக்கும் ஏன்னா நம்ம சிட்டி சைட்ஸ்லாம் இருந்தோம் அப்படினா இந்த மாதிரி சந்தோஷலாம் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வீட்டுக்கு பின் சைடு மரங்கொத்தி மரம் மரங்கொத்தி மரத்தில் எப்போதுமே இந்த குருவி அந்த மரத்தை கொத்துர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியே வயல்களில் கேழ்வரகுலாம் நிறைய போட்டுருக்கறதால பச்சைக்கிளிகள் கூட்டம் நிறையவே காணப்படும் எங்கள் வீட்டில பார்த்திங்கனா டெய்லி காகத்திற்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நாங்களாம் சாப்பிடுவோம் ஏன் அப்படின் பார்த்திங்கனா பித்ரு தோஷம் எது இருந்தாலும் அது நீங்கிடும் அப்படிங்கிறதால அதே மாதிரி இது கிராமம் அப்படிங்கிறதால டெய்லி கோலம் போடுவோம் அதனால் கல்லுக்குருவி இன்னும் மற்ற சில குருவிகள்லாம் அதை வந்து சாப்பிடும் அதை பார்க்கவே ஆசையாக இருக்கும் எனக்கு